துணியை துவைக்கிறதுக்கு நாங்கள் கையாலேயே துவைக்கிறோம் வாஷிங்மிஷின்லாம் யூஸ் பண்ணுறதில்ல வாஷிங்மிஷினை யூஸ் பண்ணன்னா தண்ணி யூஸ் யூஸேஜ் ரொம்ப அதிகமாக போயிடுது நம்ம கையால் துவைக்கம் போது ரெண்டே ரெண்டு பாக்கெட்டு தாங்க யூஸ் பண்ணுறோம் ஒன்று ஒன்றுல நல்ல தண்ணி இருக்கும் இன்னொன்னுத்தில் டிஸ்டார்ஜன் போட்டல் தண்ணியாக இருக்கும் இதில் ஒன்றுத்துல துவைச்சி அதை அலசி துவைக்கிற கல்லில் போட்டு அடுச்சால் அது அதுக்கப்புறோம் டிட்டர்ஜன் தண்ணியில் டிப் பண்ணி ரப் பண்ணுணோம்ன்னா அழுக்கு போயிட்டு நம்ம காயப்போட வேண்டியது தான் வாஷிங்மிஷினில் போட்டோம்னா ரிங்ஸ் க்ளீன் ட்ரம்ரோல் இந்த மாதிரி ஒவ்வொரு நாலஞ்சி இருந்து எட்டு சைக்கிள் வரைக்கும் முடிச்சால் தான் அது ட்ரை ஆகிட்டு துணி ரெடி ஆகிட்டு வருங்க அதாவது லோடு அதிகமாக போடலாம் வாஷிங்மிஷினில் ஆனாலும் அதோடய தண்ணி செலவழிகிறது ரொம்ப அதிகமாயிருது அதேமாதிரி கரண்டோடய யூஸேஜ்ஜி கரண்ட்டு பிடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப அதிகம் அதனால நம்ம துணி கையில் துவைச்சோன்னா இந்த மாதிரி சுச்வேஷனெலாம் வராதுங்க அதே மாதிரி நம்ம சன்னியாக இருக்கிற நேரத்தில் தான் நம்ம நிறைய கார்மென்ட்டை போட முடியும் நிறைய கார்மென்ட்டை போட்டேம்னா ரொம்ப சீக்கிரமாக காஞ்சிடும் சீக்கிரமாக காஞ்சதுனால தான் நம்மளால் எடுத்து மடித்து உள்ளே வைக்க முடியும் அதேமாதிரி அயன் பண்ணுறதுக்கு நெசசிட்டி அவ்வளோ வராது ஆனால் ஈரமாக இருக்கிற காலம் இல்லை இல்லைன்னா வந்து நம்மளோட மழை பெய்கிற காலத்தில் இருந்துச்சுன்னா நம்ம மேலே மொட்டை மாடியில் எங்கேயும் காயை போட முடியாது வெயில் காலமாக இருந்ததுன்னா மொட்டை மாடியில் காயை போடலாம் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறோம் வீட்டுக்கு அடியில் இருக்கற கார்பார்க்கிங்கில் ஷெட்டு மாதிரி ஏரியாவில் கொடி கட்டிட்டோம்னா அது பாட்டுக்கு காஞ்சிடும் காய போட்டுட்டோம்னா ஆனால் டைம் எடுக்கந்தான் ஆனால் வேறு வழி இல்லை அதேமாரி உள் அந்தமாதிரி க்ளாத்ஸ் இருந்ததுன்னா வின்ட்டரில் யூஸ் ஆகிற க்ளாத்ஸு ஜெஸ்ட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி சம்மரில் வந்து நம்ம துவச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் துவச்சி மடித்து உள்ளே வச்சிட்டோம்னா அடுத்து வின்ட்டர் சீசன்ருக்கிறப்போ நம்ம ஈஸியாக போடலாம் ஏனா வின்ட்டர் இல்லை ரெயினி சீசனில் வந்து உள்ளே துவைச்சேன்னா அது ஈஸியாக காயாது நாற்றமும் வரும் இந்த மாதிரி ப்ரிவென்ட் பண்ணுறதுக்குதான் நம்ம சம்மர் டைம்லேயும் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுர்ணும் அதே மாதிரி சம்மர் டைமில் என்னென்னா லைட் காட்டன் க்ளாத் போட்டுட்டோம்ன்னா துவைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் போட்டுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப வேர்த்தும் கொட்டாது இந்த மாதிரி நிறையா விஷயத்தை பார்த்துக்கணும்ல அதே மாதிரி காட்டன் க்ளாத் போட்டீங்கன்னா உங்களோட ஸ்கின்னுக்கும் நல்லது அதே மாதிரி துவைக்கிறதுக்கு சாதாரணமாக இதுதான் பண்ணுறோம் நம்ம ஸ்டூடண்ட்ஸாக இருக்கிறனால வாஷிங்மிஷின் யூஸ் பண்ணுற அளவுக்கெலாம் நமக்கு வசதி இருக்காது அதிக தண்ணீரை வீணாக்காமல் இருக்கணும்னா வாஷிங்மிஷினை அவாய்ட் பண்ணணும் ரெண்டு பாக்கெட்டு தண்ணி தான் யூஸ் பண்ணணும் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாட்டரை ரீயூஸபுல்லாக யூஸ் பண்ணணும் அதேமாதிரி காயபோடுறதுக்கும் நம்ம கொடியில் காய போடணும் ரின்ஸ் வாஷிங்மிஷினில் ட்ரையர்லெலாம் போடாமல் இருந்ததுனால் தான் தண்ணி சேமிக்க முடியும்